சார் ஸ்கைப் ட்ராவெல்ஸ்ஸா சார் இந்த மாதிரி ஃபேமிலியாக டூர் போகிறோம் சார் சார் இந்த மாதிரி சார் வண்டி வேணும் சார் சார் ரெண்டாந்தேதி வர்ற ரெண்டாந்தேதி வந்து ஃபேமிலி டூர் போகிறோம் சார் ஒரு நல்ல டிரைவராக போட்டுவிடுங்க சார் இந்த மாதிரி சிதம்பரம் சீர்காழி அந்த லைன் சார்

நாலு பேர் போகிறோம் சார் சார் வண்டி ஆ சொல்கிறேன் சார் சார் முப்பது வயது இருபத்தஞ்சு வயது நாற்பது வயது இருபத்தெட்டு வயது சார் சார்ஜ் எவ்வளோ சார் ரெண்டாந்தேதி சார் வர்ற ரெண்டாந்தேதி வண்டி சார்ஜ் எவ்வளோ சார் வரும் ஒரு இருபத்தஞ்சு ரூபா போட்டுக்க முடியாதா சார் இல்லை சார் என் ஃப்ரெண்ட்டே வண்டி வச்சுருந்தான் சார் அவன் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய்விட்டான் அதனால தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ஒரு இருபத்தி ஏழு ரூபாவா சார் சார் நான் நான் ஏசி உள்ள வண்டி வேண்டாம் சார் ஏசி உள்ள வண்டி தான் சார் அப்போ தான் சார் கரெக்ட்டாக இருக்கும் சார் குறைச்சிக்க முடியுமா சார் ஒரு ரெண்டு ரூபா குறைச்சிக்க முடியுமா இருபத்தஞ்சு ரூபா போட்டுக்க முடியுங்களா சார் சார் சார் ஒரு நல்ல டிரைவராக போட்டு விடுங்க சார் ஏன்னால் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க அதுதான் வ போகிற வழியில் அப்படி இப்படியும் தான் சார் இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுற மாதிரி நல்ல டிரைவராக போட்டு விடுங்க சார் சார் நாளைக்கு சீக்கிரமாக வந்து அட்ரஸ்ஸா சார் நாற்பத்தஞ்சு காமராஜர் நகர் நாகப்பட்டினம் சார் சார் கொஞ் கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கெலாம் சார் பத்து மணினால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க சார் அப்போ தான் சார் நமக்கு கரெக்ட்டாக இருக்கும் ஆ ஓகே